ஹலோ கூடலூர் மாவட்டத்தின் முக்கிய கலாச்சாரம் மற்றும் சமூக மரபுகள் என்னென்னன்னா இந்த மொழி மொழி மதம் பற்றி ரொம்ப பல பேருக்கு சிக்கலாக அமைகிறது இது பல்வேறு இனம் மதம் மக்களுக்கு அவங்களுக்கு சில புரியமாட்டேங்குது வெளிநாட்டிலேர்ந்து சில பேர் போவாங்க சில பேர் வருவாங்க அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம நாட்டில் இருக்கறவங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனால் அந்த மொழி தெரியாது அவங்க வந்து நம்ம சைடு வந்தால் மொழி தெரியாது ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாட்லேயும் ஓர் ஓர் சில மொழி பேசுறவங்கள் இருப்பாங்கள் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போனால் ஆஸ்திரேலியாவிலும் தமிழ் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்கள் சில பேர் வரவங்களுக்கு புரிய வைக்க தெரியும் அவங்களோடய ட்ரான்ஸ்லேஷனும் இருப்பாங்கள் தமிழ்லேர்ந்து இங்கிலிஷ்ல் எப்படி பேசுகிறது இங்கிலிஷ்லேர்ந்து தமிழில் எப்படி பேசுகிறது நிறையா பேர் இருப்பாங்கள் அப்படி வர வச்சு மக்களை புரிய வச்சு அதை மக்களுக்கு விரிவாக எடுத்து சொல்லுவாங்கள் அதனால் வந்து சில பேர் ஜாதி மதம்லாம் பத்தி பேசுவாங்கள் ஆனால் வந்து நம்ம நாட்டில தான் இப்படி நடக்குது வெளிநாட்டில அதைப் பத்தி யாருமே பேசவும் மாட்டாங்கள் இருக்கவும் மாட்டாங்கள் ஆனாலும் என்ன ஒரு பிரச்சனை மொழி பிரச்சனை தான் அங்கே அதிகமாக இருக்கும் இப்போ அங்கே போனவங்களுக்கு இப்போ நம்ம நாட்டில இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் போறவங்களுக்கு நம்ம தமிழ் தெரியாது அவங்க இங்கே வந்தால் அவங்களுக்கு இங்கிலிஷ் தெரியாதுன்னு சொல்லி ஒன்னும் புரியாத அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம பாகிஸ்தான் போகிறோன்னா அந்த பாகிஸ்தான் மொழியை நம்மளுக்கு தெரியணும் அதை தெரிய வைக்கிறது என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லடர் யாராச்சும் அங்கே இருப்பாங்கள் அந்த ஏர்போர்ட்லயோ அங்கே யாராச்சும் அங்கே சில பேர் இருப்பாங்கள் அவங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி போகணும் எப்படி நடந்துக்கணும்ன்னு அவங்க கத்துக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு அந்த வேலையை தொடங்கணும் இப்ப்டிலாம் வந்து அந்த கலாச்சாரத்தை இப்படிதான் வந்து அவங்க விவரிப்பாங்கள் ஓகேவா தேங்க் யூ